நம்பளுடைய பொழுதுபோக்கு அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா ஒரு இருபது வருஷத்துக்கு முன்னாடிலாம் எல்லாருமே வீட்டில் வந்து பசங்கள் எல்லாரும் கும்பல் கும்பலாக கபடி விளாயாடுவாங்க பொம்பளை பிள்ளைகளா வந்து தாயம் விளாடுவாங்க பல்லாங்குழி விளாடுவாங்க நொண்டி விளாடுவாங்க இது எல்லாமே பார்த்திங்கனா கிராமப்புறங்களில் சரி நகர்ப்புறத்திலையும் சரி இந்த மாதிரியான விளாயாட்டுகள் தான் அதிகமாக விளாயாண்டுட்ருப்பாங்க இப்போல்லாம் வந்து பார்த்திங்கனா ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு வீடியோ கேம்ஸ் வந்துச்சு அதுக்கப்புறோம் வந்து ஆர்ட்னரி மொபைல் அதில் கேம்ஸ் இருக்கும் இப்போல்லாம் அந்த ஸ்மார்ட் ஃபோனில் ஆன்லைன் கேம்ஸ் எல்லாமே இருக்கிறதுனால இப்போது இருக்கிற குழந்தைகள் எல்லாமே அதாவுது ரெண்டு வயசு அவர்களுக்கு இது நம்பளுக்கு அடையாளம் தெரியுது அப்படின்னு தெரிஞ்சிச்சு அப்படினாலே இப்போ எல்லாமே கையில் மொபைல் ஃபோன் இல்லாமல் யாரையுமே எந்த குழந்தையுமே பார்க்க முடியல எல்லாருமே வந்து கையில் மொபைல் ஃபோன் வெச்சுகிட்டு தான் விளாண்டுட்ருக்கறாங்க இது வந்து முழுக்க முழுக்க ஒரு தீங்கான விஷயோம் இந்த எவ்வளோது எவ்வளோ மொபைல் யூஸ் ஃபோன் யூஸ் பண்ணுறது ஏனால் குழந்தைங்களுக்கு வந்து பார்வை வந்துக் குழந்தைலே வீணாயிடும் பா பார்வை நரம்புகள்லாம் வந்து சேதமடஞ்சிடும் அவ்வளோ மொபைல் ஃபோன் வந்து அவ்வளோ இது ஒரு ப்ரைட்னஸ் வெச்சு பார்க்கும்போது அதில் உள்ள ரேடியஸ் எல்லாமே பார்த்திங்கனா ரொம்ப அதிகமாக இருக்கும் சீக்கிரமாக வந்து உடம்பு வந்து வீணாயிடும் கண் பார்வை சீக்கிரமா போய்டும் அவங்களோட திங்க்கிங்கே வந்து பார்த்திங்னா எப்போதும் மொபைல் ஃபோனை பற்றி தான் திங்க் பண்ணிட்டிருப்பாங்க அதில் வர கேம்ஸை பற்றி தான் அதிகமாக அவங்க திங்க் பண்ணுவாங்க இது வந்து ரொம்ப ஒரு ஆபத்தான ஒரு விஷயோம் அதேமாதிரி பார்த்திங்க அப்படின்னா பழங்காலத்துலலாம் வந்து குழந்தைகள் கபடிலாம் விளாடும்போது கபடி கொக்கோ கண்ணாம்பூச்சி விளாடுவாங்க பல்லாங்குழி தாயம் இதெல்லாம் விளாடும்போது அதிலியே நம்பளுக்கு இது பெரியவங்க வந்து நம்பளோடய கணக்கெலாம் சொல்லி தருவாங்க பல்லாங்குழியில் எப்படி விளாடணும் அப்படின்ட்டு கபடி வந்து அது ரொம்ப ஆரோக்கியத்துக்குமா ஆரோக்கியமான ஒரு விஷயோமான விளையாட்டு அது பல்லாங்குழி இப்போ இது நொண்டி விளாடுறதும் அதேமாதிரி தான் கண்ணை கட்டிக்கிட்டு அதை கோட்டை வந்து தாட் தொட்டு கோ கோட்டை தொடாமல் கோட்டை தாண்டாமல் விளையாடுறது ஆண்கள் வந்து கபடியை வந்து கோட்டை தொட்டு விளாண்டா ஆண்களை பொறுத்த வரைக்கும் கபடி விளாடும்போது கோட்டை தொட்டுட்டால் ஜெயிச்சிடுவாங்க பெண்களை பொறுத்த வரைக்கும் கோடு தாண்டாமல் விளையாடணும் கோட்டை தொட்டுட்டால் அவங்க அவுட்டாயிடுவாங்க இதுதான் அந்த ரெண்டு கா ரெண்டு விளையாட்டுக்குள்ள மிகப்பெரிய வித்தியாசம் இது வந்து நம்ப பாரம்பரியத்தில் இருந்து விளாண்டுட்ருக்காங்க இது ரொம்ப நல்ல விளையாட்டு இந்த மாதிரிலாம் விளாடுறது இது தான் வந்து இப்போ டெக்னாலஜிகள் வளர்ந்ததுக்கப்பறோம் கம்ப்யூட்ரு கேம்மு இதெல்லாம் வந்ததுனால மக்களுடைய வந்து பேச்சு வார்த்தையே வந்து ரொம்ப குறஞ்சிருச்சி வீட்டிலேயே கூட யாரும் பேசிக்க மாட்ட வீட்டிலேயே இப்போ இருக்கிறதே நாலஞ்சு பேர் தான் இருக்கிறாங்கன்னா அந்த நாலு பேருமே கையில் மொபைலோடு தான் உக்காந்துருக்காங்க ஒரு கல்யாண வீடாகட்டும் துக்க காரியமாக இருந்தாலும் வீடாக இருந்தாலும் சரி எல்லாருமே இப்போ கையில் மொபைல் ஃபோனோடு தான் இருக்கிறதுனால எல்லோருமே வந்து பேச பேச்சு வார்த்தையே ரொம்ப குறச்சிட்டாங்க மக்கள் இது வந்து ஒரு ஆரோக்கியமான விஷயம் கெடையாது இது மாற்றிக்கணும்